மேம் ஃப்ரீயாக தான் மேம் இருக்கேன் லன்ச்சு ப்ரீயட் தான் மேம் ஓகே மேம்

நானே அதைப் பற்றி கேட்கணும்னு தான் மேம் நினைச்சிட்டு இருந்தேன்

க்ளாஸ்ஸெலாம் ஓகேவாக தான் மேம் போய்கிட்ருக்கு கரெக்டாக தான் போய்கிட்ருக்கு ஆனால் அவங்க படிக்கிறதுக்கு புக்ஸ் கொஞ்சம் லைப்ரரியில் எக்ஸ்ட்டா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் இத்தனை பசங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இல்லை எஸ் மேம் அந் ஆர்எஸ் சார் சொல்லிட் ஓ ஓகே மேம் அப்புறம் கம்ப்யூட்டர் லாப்பில் வேறு கம்ப்யூட்டர்ஸ் ரிப்பேரில் இருக்குது மேம் ஒரு என்னோடய இஷ்யூஸை சொல்லலாம் தான் மேம் நினைச்சேன் ஆனால் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால் சொல்ல முடியலை மேம் எஸ் மேம் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி ஸ்பெஷல் கிளாஸ் வைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸும் ஒரு டென் கம்ப்யூட்டர்ஸ் கிட்டே ரிப்பேரில் இருக்குது மேம் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம் ம்

ஓகே மேம் நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டெலாம் கேட்டு தான் மேம் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே சொல்லணும் எனக்கு இது ஒரு கொஞ்ச நாளாக ஒரு இஷ்யூவாகவே போய்கிட்ருக்கு பசங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சரி லாஸ்ட்டில் சரி எங்கேயாச்சி கூட்டு போய்விட்டு மோட்டிவேஷன் க்ளாஸு அந்த மாதிரி கூட காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்ருக்கேன் மேம் கண் கண்டிப்பாக மேம் ஏன்னால் பசங்கள் வந்து கொஞ்சம் இப்போ எக்ஸாம் டைமு பப்ளிக் வரப்போதுங்றதுனால கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க மேம் அதனால் கொஞ்சம் அவங்கள பூஸ்டர் பண்ணுறதுக்காக மோட்டிவேஷன் க்ளாஸு கம்ப்யூட்டர் லேப்பில் கூட இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்குது மேம் ஏன்னால் கம்ப்யூட்டர்ஸே கம்மியாக இருக்குது அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே போய்கிட்ருக்கு பசங்களே என்கிட்ட தனியாக சொன்னாங்க மேம் எஸ் மேம் எஸ் மேம் அதை அது தான் மேம் நானும் சொல்கிறேன் இது கொஞ்சம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம் லாஸ்ட் மீட்டிங்கிலே சொல்லணுன்னு நினைச்சேன் ஆனால் நீங்களே கேட்டுவிட்டீங்க ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம் ஓகே மேம்